வணக்கம் என்னோட சுவாரசியமான இடமுன்னு நான் சொல்ற விஷயம் வந்து எங்கள் மாவட்டத்துலேயே பர்வதமலைங்குற இடத்த வந்து நான் ஒரு சுவாரசியமான இடமாவும் அதுக்கு என்ன காரணமுன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புதுவிதமான அனுபவம் என்னோட முதல் அனுபவம் அது தான் அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு ஒரு பர்வதமலை எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்வேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நைட் டைமில் ட்ராவல் பண்ணினோம் ஆக்ச்சுவலாக ட்ராவல் பண்ண அந்த ட்ரெக்கிங் வந்து நிறைய காடுகள் சூழ்ந்த இடமாக இருக்கும் அந்த பருவதமலைங்கிறது இது எல்லோருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த காடுகள் சூழ்ந்த ஒரு அந்த மலை பகுதியில் நாங்கள் இரவு நேரத்தில் பயணித்த வந்து பயம் மிகுந்ததாகவும் இருந்தது அதை விட நண்பர்களுடன் சேர்ந்து போனதினால நண்பர்களுடன் சேர்ந்து செல்லும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் இருந்தது இதுவே என்னோட சுவாரசியமான ஒரு இடமுன்னு சொன்னீங்கன்னா பர்வத மலையைதான் நான் சொல்வேன்